ஹலோ யாருங்க ஆ ஆ ஆமாம் ஆமாங்க கேபுதான் நீங்கள் ஆ எங்கேங்க ஆ சரி ராமேஷ்வரமாங்க எத்தனை பேருங்க எத்தனை பேருங்க நீங்கள் ஒருத்தராங்க எத்தனை நாளுங்க மூணு நைட்டு ரெண்டு நாளாங்க சேரி சரிங்க என்ன அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா இங்கே இங்கேருந்து போனால் என்ன ஒரு பாஞ்சாயிர் ரூபா வருங்க ஏங்க பாஞ்சாயர ரூபா வருங்க நானும் நான் ஏன் வேலை பொழைப்புலான் விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறோம் ஒரு நைட்டு வந்து உங்கள் கூட வரோமில்லிங்க ஏங்க கணக்கு ஒரு நாள் கூலிதாங்க வைக்கிறேன் ஆமாம் ஆமாங்க ஏங்க நம்பளுது கிலோமீட்ரு கணக்கில் நீங்கள் நாள் கிலோ நாளுக்கு இவ்வளோ தான் நாங்கள் வச்சுக்கிறோம் ஏங்க என்னங்க இப்புடில்லான் வரும் போதே குறைக்க சொன்னிங்கனால் இதெல்லாம் என்னங்க சரிங்க சரி உங்களுக்கொசரம் பார்த்து போட்டுக்கலாங்க